இட்லி பொங்கல் பூரி பிரியாணி கோதுமை உப்புமா தக்காளி சாதம் தயிர் சாதம் புளி சாதம் கிச்சடி பிரிஞ்சி சாதம் பரோட்டா இடியாப்பம் சப்பாத்தி ஃப்ரைட் ரைஸ் நூடுல்ஸ் லெமன் சாதம் புதினா சாதம் கொத்தமல்லி சாதம் கருவேப்பிலை சாதம் புட்டு பஜ்ஜி போண்டா வெங்காய வடை உளுத்தம் வடை சாம்பார் சாதம் ரவா உப்புமா சேமியா உப்புமா ராகி உப்புமா பருப்பு வடை